மலைகள் என்பது சிறப்பான ஒரு விஷயம் ஏன்னா உலகம் உருவாகும் போது ஒரு ஒரு சமமான நிலையும் இன்னொரு சமமான நிலையும் சரி சமமான மோதிக் கொண்டு தான் மலையே உருவாகுது அந்த மலை வந்து நம்மளுக்கு நிறைய நன்மைகள் தருது செடிக்கொடிகள் இருக்குது நிறைய மிருகங்கள் வாழுது நிறையப் பேருக்கு அது வாழ்வாதாரமாக கூட இருக்குது மிருகங்கள் சந்தோசமாக அங்கே வாழுது நிறையப் பேர் வந்து அதை பார்வையிடமாக வைக்கிறாங்க நிறையப் பேருக்கு அது உதவியாக இருக்குது அது நல்ல விஷயம் கூட அது செய்யுது